நான் வந்து பல நறிய வகையான உணவுகள் எல்லாம் நான் சமைக்குவன் அதில் வந்து பிரியாணி வந்து ர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரொம்ப எளிது ஏ சீக்கரமாகவே செஞ்சுருலாம் எப்படினா வெங்காயம் தக்காளி அப்புறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அப்புறோம் கறி இதெல்லாம் வாங்கிவிட்டு நம்ம வந்து இந்த பிரியாணி செய்யுறத்துக்கு ரொம்ப எளிதயா எளிமையாக இருக்கும் அப்புறோம் இந்த சுவீட்ஸ் பலகாரம் எல்லாம் செய்யுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாயாசம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிரலாம் நறையே வகையான ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஸோ இந்த ம என என்னுடைய அனுபவத்தில் வந்து எனக்கு காரம் காரமாக காரம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறத்துக் கொஞ்சம் கடினம் ஸோ ஒரு பருப்பு குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்